வீட்டை சுற்றி கத்திரி வெண்டை பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டுருக்கோம் நல்ல இயற்கை உரம் தான் போடுவோம் பூவாஸ்ராங்கிற ஏன்னா மண்ணில் செடி அடுத்து அடுத்து வந்து வந்து மண்ணோட மலட்டுத்தன்மையை போக்குறதுக்காக பூவாஸ்ரான்னு இயற்கை உரம் போடுவோம் போட்டால் சூப்பராக இருக்கும் முட்டை தோல் வெங்காயத்தோல் முட்டை ஓடு இந்தமாதிரி போடுவோம் மல்லிகைச்செடி எல்லாம் நல்லா குண்டுமல்லி எல்லாம் சூப்பராக பூக்கும் குரோட்டன்ஸ்ஸு எல்லாமே எங்கள் வீட்டில் சுற்றி வாசல்லயும் சரி மாடித்தோட்டம் மாடியில் தான் கத்திரி வெண்டையெல்லாம் கேனில் வாட்ரு கேனை பெரிய பெரிய பத்துலிட்ரு கேனெல்லாம் வாய வெட்டி எடுத்துட்டு அதில் மண்ணை போட்டு செடி வச்சோம் நல்லா ஒரு எங்கள் வீட்டு தேவைக்கு அதுல எல்லாம் சமைச்சிப்போம் அக்கம் பக்கத்துலையும் எல்லாருக்கும் கொடுப்போம் அந்தளவுக்கு நல்லா காய்ப்பு கத்திரி வெண்டை பச்சமிளகா தக்காளி எல்லாம் எங்கள் அத்தை வீட்டில் வயல் த மாந்தோப்பு தென்னந்தோப்புலாம் வச்சுருக்காங்க அதேமாதிரி எங்கள் சித்தி திண்டுக்கல்ல இருக்காங்க எங்கள் சித்தி அவங்க அண்ண வீட்லையும் நிறைய திராட்சை தோட்டம் கொய்யா தோட்டம் தோப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே நல்லா எருவு போட்டு நல்லா எங்களுக்கு இங்கே அப்படியே பார்சல் அனுப்புவாங்க பழம் ரஸ்தாளிப்பழோம் கொய்யாப்பழம் எலுமிச்சம்பழம் திராட்சை இதெல்லாம் அப்படியே பேக்கிங் பார்சல் பாக்ஸ் பாக்ஸாக அனுப்புவாங்க அந்தளவுக்கு நல்ல விளைச்சல் எல்லாமே அதைவந்து நல்லா பராமரிக்கிறாங்க எங்கள் மாமாலாம் இப்போ அன்னக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் இயற்கை உரம் தான் ஆட்டாம்புழுக்கை மாட்டுச்சாணம் பூவாஸ்ரா மட்டும் எடுத்துப்போம் மற்றபடி பூவாஸ்ராங்கிறதும் இயற்கை உரம் தான் எல்லாமே நல்ல ஒரு இது